ஆ ஹலோ குட் மார்னிங் மேம் நான் யோகா க்ளாஸ்லருந்து பேசுகிறோம் மேம் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்களா மேம் நாங்கள் ஸ்டூடண்ட் சொல்லிக்கு ஓகே மேம் இது ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சரு ஃபீஸ் வந்து மன்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் மேம் டைமிங் வந்து மார்னிங் டைமிங் இருக்குது மேம் ஈவ்னிங் இருக்குது மார்னிங் பண்ணிங்கன்னால் யோகா மார்னிங் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் மார்னிங் வரீங்களா மேம் சரி ஆ மார்னிங் வாங்க மேம் இது வெயிட் லாஸ் பண்ணுறீங்களா இல்லை வெயிட் கெயின் பண்ணுறீங்களா மேம் ஓகே மேம் ஓகே மேம் இது இப்போ இப்போ என்ன மேம் காலேஜுக்கு போகிறீங்களா இல்லை வீட்டில் இருக்கீங்களா மேம் ஓகே மேம் அப்போ உங்களுக்கு டைமிங் எப்படி மேம் செட் ஆகும் ஆ ஓகே மேம் அப்போ காலையில் மார்னிங் வாங்க மேம் மார்னிங் வந்துட்டு இங்கே மதுரையில் தான் மேம் இருக்குது நம்ம ஆஃபீஸு அங்கே வாங்க வந்துட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு எல்லாமே கேட்டுவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்க மேம் ஃபுட்டு எப்படி சாப்பிடணும் எல்லாமே நாங்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மேம் ஃபிட்னஸ்சுக்கு ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்